கிராமப்புற விஷயங்கள்னா நிறையா சொல்லெலாம் அதில்வந்து முக்கியமான வந்து விவசாயம் விவசாயத்தில் வந்து அறுவடை செஞ்சு நெல்லு அறுவடை செஞ்சு நெல் அறுத்து அதை வந்து மூட்டையில் பிடிச்சி வைக்கிறாங்க ஆனால் அது வந்து ஊடகத்தில் வந்து வெளியில் வர மாட்டிங்கிது அப்படின்னும் போது அது மழையிலேயும் வெயில்லேயும் கடந்து அது வந்து வீணாக போகுது அப்படி இருக்கும் போது விவசாயத்தில் வந்து அரசி விலை ஏறுது ஆனால் நெல்லு விலை ஏறமாட்டுகிது அதனால் வந்து விவசாயங்களுக்கு ஒரு மதிப்பில்லாமல் போயிடுது அவங்க பாடுபட்டு வெயில் மழைனு பார்க்காம விவசாயத்துயத்தில் அதை உழுது அதை விதைத்து அதை பலன் அறுவடை செஞ்சு அதுக்கு அவங்களுக்கு உரிய பலன் கிடைக்க மாட்டிங்கிது அது வந்து மறைக்கபடுது ஊடகத்தில் அது வந்து கிராம புறங்களில் நடக்குது இப்படி அப்படி நடக்கும் போது மழையிலேயும் வெயில்லேயும் போட்டு வச்சு அதை வந்து சரியான முறையில் அதை ஏற்றுமதி செய்யாமல் அப்டியே போட்டுகிறாங்க நல்ல விலைக்கு வாங்காமல் அப்படியே போட்டுகிறாங்க அதனால் வந்து கிராமப்புறங்களில் ஊடகத்தில் பேசப்படாமல் அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சினையாவே இருக்குது இதுபோல் இன்னும் நிறைய விஷயங்கள்னு சொன்னால் அவங்க வந்து என்னெனா அதிக விஷயங்கள் பேசப்படுது அப்படி வந்து பேசப்படும் போது கிராமப்புறங்களில் வந்து பாத்துரும் இல்லை போதிய நவீன கட்டண கழிப்பிடம் கட்டண கழிப்பிடம்னு சொல்லாமல் கழிப்பிடம்னு வந்து இல்லாமல் இருக்குது போதுமான சுற்றுச்சூழல் இல்லாமல் தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது போதுமான கிராமங்களில் தண்ணீர் இல்லாமல் நிறைய அவதிபடுகிறாங்க தண்ணி கிடைக்கும் படியும் அதை வந்து வெளியில் தெரியாமல் இருக்குது கிராமப்புறங்களில் தண்ணீர் கிடைக்காமல் ரொம்ப அவதி படுறாங்க விவசாயத்தில் அவங்க காய்கறி விளைச்சல் செய்யும் போது தானியம் விளைச்சல் இது எல்லா செய்யும் போது காய்கறியில் இருந்து ஏற்றுமதி அதற்க்குரிய லாபம் கிடைக்க மாட்டிக்குது அதுவும் ஊடகத்தில் வந்து வெளியில் வர மாட்டிக்கிது பேசப்பட மாட்டிக்குது அவங்க விளைய விளைய விளைய விளைய வச்சு அதன் மூலிமா வரக்கூடிய அந்த வருமானத்து மூலியமாக தான் அவங்க குடும்பத்தை நடத்துகிறாங்க அப்படின்னும் போது அதற்கு ஏற்ற நல்ல பொருளாதார தேவைகள் பணத்தேவைகள் சந்திக்கமாக அவங்களுக்கு வந்து நஷ்டமடைகிறாங்க இப்படி கிராமபுரத்தில் நிறைய இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படி சொல்லும் போது இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது ஊடகத்தில் வந்து அதிகமாக பேசப்படாமல் இருக்குது